பாட்டு கேட்கறதுக்கு எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் ஆனால் இந்த கர்நாடக சங்கீத பாடல்களை கேட்டு அதனுடைய ராகம் தாளம் இதை எல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு இசை ஞானம் கிடையாது திரைப்படப் பாடல்கள்னால் எனக்கு ரொம்பவும் விருப்பமானது எனக்கு மிகவும் பிடித்த பாடல்களை நான் அதுகூடவே சேர்ந்து பாடி ரொம்பவும் ரசிப்பேன் எனக்கு பிடித்தமான நடிகைகள் நடிகர்களோடைய பாடல்கள் எனக்கு ரொம்பவும் விருப்பம் பாடகர்களை பொறுத்த வரைக்கும் பாலசுப்ரமணியம் அவர்களுடைய பாடல் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அவருடைய குரல் வளம் அவருடைய உச்சரிப்பு அவர் ஒவ்வொரு பாடல்களையும் அவர் அனுபவிச்சு ரசிச்சு அவர் பாடுறது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் ஹரிஹரன் அவர்களுடைய பாடல்களும் மனசை மயக்குகிற மாதிரி அதை கேட்டாலே நம்மளுடைய நம்மை மறந்து நாம் அவருடைய பாடல்களை கேட்குற மாதிரி இருக்கும் ஸ்ரேயா கோஷல் உடைய குரல் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் அவருகளுடைய அந்த மெல்லிய குரல் நம்ப மனசை மயக்கி நம்மளை நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் மறக்க வச்சு ரொம்பவும் அனுபவிக்கிற மாதிரியான ஒரு பாடலாக இருக்கும் ஸ்ரேயா கோஷலோடையது